ஹலோ யார் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ இருக்குது ஆ ஏன் என்ன கலர் சொல்லுங்கள்

ரேட் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரும்

ஆ இஎம்ஐயில் எடுக்க முடியாது

இது வந்து மாயாவரத்தில் இருக்குது மாயாவரம் வந்து கோயில் கிட்டே இருக்குது கடை வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு திறந்துடுவாங்க

ஆ ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வரும் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐயாயிரம் தான் பண்ணுவாங்க ஆ டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஆ நாப் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஆ வந்திருக்கு ஆ ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன்

ஆ சரி வாங்க ஆ சரி வாங்க ஆ சரி சரி ஓகே ஆ